பாத்திரங்களை எப்படி கழுவுகிறீர்கள் எண்ணெய் பாத்திரங்களை சுத்தம் செய்ய நீங்கள் எதைப் பயன்படுத்துகிறீர்கள் என்ன கொஸ்டினால் நம்ம கிட்டே கேட்குறாங்கனா பாத்திரத்தை வந்து நம்ம எப்படி கழுவுவோம் அதில் வந்து எண்ணெய் பாத்திரத்தை முக்கியமாக எப்படி கழுவுவோம் அப்படினு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில் ஸோ நம்ம வந்து பாத்திரங்களை எப்படி கழுவுவோம் டெய்லியும் தண்ணி ஊற்றி தான் கழுவுவோம் அப்புறம் சோப்பு போட்டு கழுவுவோம் அவ்வளோ தான் எண்ணெய் பாத்திரங்களை பார்த்திங்கனா தனியாக விம் ஜெல் அந்த மாதிரி ஒரு லிக்கியூட் பொருள் யூஸ் பண்ணி கழுவுவோம் அதுதான் எண்ணெய் பாத்திரங்களை கழுவுகிறதுக்கான முறை ஆகும் ஸோ பாத்திரங்களை கழுவுவது வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான் தண்ணி அதிகமாக செலவாகும் அந்த தண்ணி அதிகமாக செலவாகிறனால நமக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து அதிகமாக செலவாகும் ஸோ சோப்பும் பொருளும் செலவாகும் அதிகமாக சோப்பு செலவான காசு ரொம்ப நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து அந்த சோப்பு பவுடுரு அந்த மாதிரி லிக்கியூட்யெலாம் பார்த்து கொஞ்சமாக அளவோடு பயன்படுத்தினால் தான் பாத்திரம் கழுவும் போது கொஞ்சம் சேமிக்க முடியும் முக்கியமாக எண்ணெய் பாத்திரங்களெலாம் பார்த்திங்கனா எண்ணெய் பிசுக்கு போகவே போகாது அதை வந்து நல்லா தேய்ச்சி ஆயில் ஊ நல்லா சோப்பெலாம் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் சுத்தப்படுத்தி தான் நம்ம வந்து அதிலேந்து எண்ணெய் பிசுக்கு எடுத்து நல்ல சுத்தமாக கழுவிட்டு மறுபடி ஒருவாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் அதை வந்து காய வைக்கணும் அதெலாம் காய வச்சு அதுக்கப்புறம்தான் எடுத்து கொண்டு போய் உள்ளே அடுக்கணும் அதை காய வைக்காட்டி அதில் இருக்கிற ஈர பிசக்குலாம் அது துருபிடிக்க வச்சுரும் பாத்திரத்தை